ஹலோ சார் நான் வந்து இங்கே வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் படிக்கிறேன் எங்கள் ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு புக்கு கேட்டாங்க தேசிய தலைவர்கள் இருக்கற மாதிரி அதை வந்து நான் கலெக்ட் பண்ணுறத்துக்காக உங் இங்கே வந்திருக்கேன் அதில் வந்து எனக்கு காமராஜர் பற்றி வேணும் அந்த புக்கு வந்து லைப்ரரியில் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் எடுத்து தரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா ஆ ஆமாம்

அந்த தலைவர் பற்றி அதிலேயே ஃபுல்லாவுமே எல்லா இதுவுமே இருக்குமா வரலாறுலேருந்து அவங்களோட தோற்றம்

இப்போ நான் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போகலாமா இது எடுத்துகிட்டு நான் ஒரு நாள் ரெண் நாள் கழிச்சு உங்கள்கிட்ட கொடுத்துக்கலாமா இல்லை இப்போ எனக்கு நாளைக்கு அது வேணும் ம் சரி நான் அப்படியே பண்ணிக்கிறேன்

ஓகே நான் அப்போன்னா வந்து இப்போயே வந்து ஜாய்ன் பண்ணிவிட்டு அந்த புக்கு எடுத்துக்கறேன்

ஆ கூட்டிகிட்டு வரேன் ஆ ஓகே ஆ தேங்க்ஸ் சார்